இந்தியா அப்படிங்கிறத எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற இந்த நாடு வந்து எக்கச்சக்க கலாச்சாரங்கள் நிறஞ்ச நாடு நான் படிச்சவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அங்கங்க பல ராஜ்ஜியங்கள் பல அரசர்கள் அந்தமாதிரி இருந்த ஒரு அமைப்பு ஸோ அதன் பிறகு அதாவது ராஜாக்கள் அந்த பிரிட்டீஸர்ஸ்லாம் வந்திருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து நம்மள அடிமைப்படுத்தி வச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து சேன்ஜ் பண்ணிருப்பாங்க ஸோ வந்து எனக்கு வந்து பர்சனலாக இந்தியாவோடய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நாங்கள் படிச்சதெல்லாம் வந்து சிந்துசமவெளி அவங்க வந்திருப்பாங்க குப்தாசஸ் சிந்துசமவெளி நாகரீகங்கள் குப்தர்கள் ஸோ இந்தமாதிரி எக்கச்சக்கமா இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாறு அப்படிங்கிறது வந்து இருக்கதான் செய்யுது ஸோ எனக்கு தெரிஞ்சவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆரம்பக்காலத்தில் இந்தமாதிரி சின்ன சின்ன ராஜ்ஜியங்களாக இருந்த நாடுகள்தான் பிற்காலத்தில் அதாவது சுதந்திரம் அடஞ்சதுக்கு பிறகு எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அதாவது குறிப்பிட்ட காலக்கட்டம்னு இல்லை எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து உருவாக்கிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அதுக்கும் இடையில நான் நிறைய இடங்கள்ல இந்த ரேடியோலலாம் வந்து கேட்கும்பொழுது இந்த தமிழ்நாட்டுல எடுத்துகிட்டோம் அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டிருந்துருப்பாரு சப்போஸ் அந்த மன்னர் வந்து அன்றைக்கு வந்து புதுக்கோட்டைய வந்து கொடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா நாங்கள் புதுக்கோட்டை போகணும் அப்படின்னா கூட என்ன பண்ணிருக்கனும்னா விசா எடுத்து வெளிநாட்டுக்கு எப்படி போவோமோ அந்தமாதிரி போயிருந்திருக்கணும் இப்போ இந்தியாவோடய வரலாறுங்கிறது ரொம்பவே பெருசு எனக்கு இந்த இந்தியாவோட வரலாறை வந்து பிடிச்ச தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்டாக வந்து பெண்களைதான் சொல்வேன் பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு காலத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பக்கால மக்கள் அந்த ராஜாக்கள் இருந்தப்போது அப்பெல்லாம் வந்து ஒரு ராஜாவுக்கு ஈக்குவலாகதான் ஒரு பெண்ணை ராணியாக வந்து தேர்ந்தெடுத்து அவங்களையும் வந்து அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்துருந்திருக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மதிப்பு பெண்களுக்கு இருக்கும்பொழுது எப்போது இந்த பெண்ணடிமை அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சது எப்போ வந்து இந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவேதான் இருக்குது ஏன்னா நம்ம ஆதிகாலத்தில் ரொம்பவே வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு அப்படின்னுலாம் பார்க்கும்பொழுது ஈவன் அந்த ஆயிரத்தி ஐநூறு பீரியட்லாம் வந்து முகலாயர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டிருந்த அந்த காலக்கட்டம் ஸோ அந்தமாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்கள் ஆட்சி பண்ணிகிட்டிருந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு அந்தமாதிரி ஸ்டேஜ்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னால் அந்த தாஜ்மஹால் தாஜ்மஹாலை வந்து அவங்க ஷாஜஹான் வந்து அவங்க மனைவி மும்தாஜுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறப்போ அப்போது பெண்களை வந்து ஆண்கள் ரொம்பவே வந்து மதிச்சிருக்காங்க பட் அந்த இடையில இந்த பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த பெண்களை வந்து அவ்வளக்கா மதிக்கலை ஏன் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எனக்கு மனசுக்குள்ளாற இருந்திருக்கு ஸோ இந்த ஜாதி இது எல்லாமே வந்து அந்த ஆரம்பக்காலத்தில் இருந்தததுபடி இப்ப இந்த ரீசன்ட் டேஸ்லதான் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு ஸோ அதுக்கான கேள்விகளும் வந்து எனக்குள்ளாற இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடு அப்படிங்கிறது வந்து பல கலாச்சாரங்கள் நிறைந்த நாடு ஸோ அதை நம்ம து துணைக்கண்டம் அப்படின்னு கூட சொல்லி சொல்கிறாங்க எனக்கு பர்சனலாக பிடித்த ஒருத்தவங்க அப்படின்னா வேலுநாச்சியார் ஸோ அந்த வேலுநாச்சியாரை வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு கதை அந்த கதை படிக்கும்பொழுது அந்த கதைக்கு வந்து உயிரோட்டம் தர்றமாதிரி இருக்கும் ஸோ அவங்களோட கதையில் வந்து என்னன்னா ஒரு ஒரு நாள் அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்த புதுசுல அவங்க கணவருடைய வந்து ஒரு காட்டுக்குள்ளாற நடந்து போயிட்டுருக்குறபொழுது இவங்க கணவர் வந்து தண்ணீர் வேணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் பக்கத்தில் ஒரு ஓடையோ இல்லை ஏதோ ஒரு குளத்துக்கோ வந்து போயிருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலுநாச்சியாரை நோக்கி ஒரு புலி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இது பண்ணும் வம்பு இழுக்குறதுனுல்லை சண்டை போடுறதுக்காக வரும் ஸோ அப்போது வந்து அந்த வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த புலியை வந்து அடிச்சு அதோடய வயித்தெல்லாம் கிழிச்சு அந்த மாதிரி கழுத்தெல்லாம் கிழிச்சு அந்த ரத்தம் பீறிட்டு அப்படி வெளியே வருவாங்க அவங்க கணவரும் ஐயோ மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இந்த வீரமங்கை வந்து அப்படியே ஃபுல்லா ரத்தத்தோட வந்து வெளியே வந்திருப்பாங்க ஸோ அந்த கதைகள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஏதோ உண்மையிலேயே இதுலாம் வந்து நடந்தமாதிரி இருக்கும் ஸோ தன்னோட ராஜ்ஜியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நிறைய போராட்டம் பண்ண ஜான்சி ராணியாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி அன்பை மட்டுமே போதித்த அன்னை தெரசா ஆவட்டும் ஸோ அவங்க சுதந்திரத்துக்காக பாரா இது பண்ணலை அப்படின்னாலும் எனக்கு பர்சனலாக பிடிச்ச அவங்க அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அதுவும் இல்லாமல் காந்திகள் காந்தி இருக்கட்டும் ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்நாடு லெவல்ல வந்து நிறைய பேர் ஸோ இந்த மாதிரி நெ நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாடுபட்டுருக்கிறாங்க அப்படின்னுதான் சொல்லி சொல்லணும் ஸோ அதனால இந்தியா எடுத்துகிட்டோம் அப்படின்னா நிறைய கல்ச்சர் நிறைய பல்வேறு கலாச்சாரங்கள் நிறஞ்ச நாடு நூற்று இருபத்ரெண்டு மொழிகள் கிட்டத்தட்ட மேஜராக வந்து நம்ம பேசுனாலும் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் மொழிகள் வந்து இந்தியாக்குள்ளாற பேசிகிட்டிருக்காங்க அப்படின்னு நினக்குறப்போ அப்படியே இவ்வளோ மொழிகளால் இவ்வளோ நிறஞ்ச நாடாக ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி நான் படிச்சதுண்டு ஸோ துணைக்கண்டம் அப்படின்னா அதுக்குரிய அமைப்புகள் எல்லாமே இருக்கும் இப்போ வெளிநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல ஸ்னோவ் இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஹீட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட் இங்க வந்து என்னன்னா எல்லாமே இருக்கும் ஒரு பக்கம் நார்த் சைட்லாம் பார்த்தா ஸ்னோவ் அதிகமாக இருக்கும் சௌத் சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட் அதிகமாக இருக்கும் ரெயின் அதிகமாக இருக்கும் பாலைவனங்கள் இருக்கும் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இந்த துணைக்கண்டம் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இது வந்து எங்களுக்கு இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு ப்ரௌடாகதான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா மக்கள் வந்து அந்தளவுக்கு கவர்மென்ட்கிட்டயிருந்து ஒரு ஃப்ரீடம் எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஃப்ரீடம் நிறயவே வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் ஐ மீன் என்ன பொறுத்தவரைக்கும் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு நாடு அண்டு வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவை பற்றி சொல்லிகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ வந்து சுதந்திரத்துக்குன்னு வந்து நான் இதை தான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வரலாறு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இந்தியாவில் வந்து வரலாறுல சிந்துசமவெளி ஒன்று ஸோ சிந்துசமவெளியோடய வரலாறு அப்படிங்கிறது வந்து அந்த இடங்களை பார்க்குறப்போ நம்ம இப்பதான் இப்படி இருக்கோம் அப்படின்னா அவங்க அப்பவே அப்படி இருந்திருக்காங்கன்னா அப்போ அந்த மக்கள் இது எல்லாமே வந்து ஒரு விதிவிளக்காக இருக்கும் இப்ப எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்குறதுனால சாதாரணமாக ஒரு சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணும்பொழுது ஃபார் எக்சாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நா குலோப்ஜாமைதான் சொல்வேன் நான் அன்னைக்கு செய்யும்போது கண்டிப்பாக அதை யோசிச்சிகிட்டே செஞ்சிக்கிட்டிருந்தேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு உருண்டையை இப்படி உருட்டனும் இப்படி உருட்டி அதை எண்ணெயில் பொறிச்சு அதை எண்ணெயில் போடணும் ஜீரால போடணும் அப்படின்னா அது ஊறி போயிலாம் வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகதான் நான் பார்க்குறேன் அண்டு வந்து நிறைய விஷயங்கள் அந்தமாதிரி இருக்குது ஸோ இந்தியா அப்படிங்கிறதுல எனக்கு பெருமையான ஒன்றுதான்